சின்ன வயதில் நான் படிக்கணுனு ஆசைப்பட்டேன் அது எனக்கு முடியல அதனால் யா அப்போ பெண் உன் பெண்ணுங்க எல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால நானும் சேரினு படிக்கலியேன்ட்டு இருந்தேன் இப்போ சின்ன வயதில் என்னையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால நான் தான் படிக்கலியேன்ட்டு என் பசங்கள் எல்லாம் படிக்கணுனு ஆசைப்பட்டேன் எல்லாம் நல்லா படிக்கிதுங்க நல்லா படித்திருக்குங்க அதனால் என் வாழ்க்கையே நானே என் குடும்பமும் நான் நல்லா என் குடும்பமும் ஓடுது நல்லா படித்திருக்கோம் நான் குடும்பத்தையே பார்த்துக்கறேன் எ நல்ல குடும்பமாக ஓட்டுறேன் அதனால் என்னோட வாழ்க்கையே நல்ல ர பாதையாக இருக்குது அதனால் நான் எந்த இதுவும் படுறதில்ல